நான் பக்கத்து ஊரில் குடி இருந்தேங்க இப்போ சமீபத்தில் வந்து இப்போ வேற ஊருக்கு குடி மாதிரி வந்துட்டேங்கள் அப்போ அங்கே இருந்த அந்த அந்த க க அங்கே கரண்டுக்கு பணம் கட்டின அந்த ரசீது பில்லு இதெல்லாம் வந்து எழுதி நான் இப்போ அஞ்சலில் தபாலில் வந்து ஈபிக்கு போட்டுருக்கோங்க இப்போ வந்து எப்படி வந்து அந்த புது ஊருக்கு வந்து எங்களுக்கு எப்படி கரண்டு கொடுக்கறது அந்த க பில்லுக்கு எல்லாம் உண்டான தொகையெல்லாம் அமௌண்ட்லாம் கூட்டி போட்டு சொன்னீங்கன்னாக்க அந்த பில் அமௌண்ட்டையும் கட்டிடுவோங்க இப்போ இந்த புது ஊருக்கு நான் வந்து குடி வந்து இருக்கிறதுனால இப்போ அங்கே எனக்கு புதுசா மின்சாரம் இணைப்பு தேவைப்படுதுங்க அதுவும் அந்த மின்சார இணைப்பையும் நீங்கள் புதுசாக கொடுக்கணுங்க அதனால் நீங்கள் வந்து நாங்கள் அதை போன்ற தபாலுல தபாளோட அந்த பில்லையும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னாக்கா பில்லுக்கு உண்டான தொகையை நான் கட்டிடுவோங்க